ஆமாங்க ஆ பண்ணிக்கலாம்க ஆ டாக்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆதார் கார்டு வேணும் வீட்டு வரி ரசீது வேணும் ஓட்டர் ஐடி எதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் வீட்டு வரி ரசீது வந்து உங்கள் பேரில் இருக்கா இல்லை ஹவுஸ் ஓனர் யார் என்னங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் வேணும் கொண்டு வந்தீங்கன்னா ஒர்க்கிங் டேவில் பண்ணிக்கலாம் சார் அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு டூ டேஸில் உங்களுக்கு கொடுத்துடுவோம் அது இருக்குதுங்க ஸோ நீங்கள் அது கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தனியாக கொடுக்கணும் முதல்ல அகௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து பேன் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அந்த வசதி நாங்க பண்ணி கொடுப்போம் அது வந்து ஒரு ஒன் வீக் ஆகிடும் இதுலேருந்து ஒன் வீக் ஆகிடும் ஆ இன்ட்ரஸ்ட்டு டெபாசிட்ன்னு பார்த்தீங்கனா எயிட் பாயிண்ட் ஃபை போட்டுருக்கோம் இப்போது வந்து அது இல்லாமல் சில மந்தில் பார்த்தீங்கனா சில சவுரியங்கள் இருக்கும் பெசிலிட்டிஸெல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த டெபாசிட்டு ஒரு மாதம் வச்சி கம்மி வர்றப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு கூடும் குறையும் மினிமம் பேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபை அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபாயாவது எங்கள் அகௌண்ட்டில் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து டெபிட் கார்டெல்லாம் கொடுக்கணும்ல நான் சொல்லிடுறேன் ம் நமக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்குது ஆ இருக்குது இருக்குது நாங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு இப்போ எங்களுடைய அது சுச்சிவேஷனுக்கு வந்து ஆறு கிலோ மீட்டருக்கு ஒரு ஏடிஎம் இருக்கிற மாதிரி எங்களுடைய பேங்க்லிருந்து ஆறு கிலோ மீட்டருக்கு ஒரு பேங்க் ஏடிஎம் மிஷின் இருக்கிற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஆனால் உங்களுக்கு வந்து அத பிரச்சினை இருக்காது அதில் வந்து எந்த ஒரு சிரமமும் இருக்காது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ஸு உங்களுக்கு எனி டைம் மணி பண்ணுவோம் ஆனால் அதுக்கு வந்து உங்கள் சேலரி ஸ்லிப்பெல்லாம் வேணும் அந்த டாக்குமெண்ட் என்ன உங்கள் கையில் அகௌண்ட் இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் பேங்கில் மீட் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க ஆ ஓகே தேங்க்ஸ் ஓகே ஓகே